ரொம்ப தேங்க் யூ சார் நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணி இருக்கீங்க நான் ஆர்டர் பண்ணி கரெக்டான அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ எங்கள் பேரண்ட்ஸுலாம் கொஞ்சம் பிபி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால நான் என்னால் டக்குனு ஆர்டர் பண்ண ஒடனே நீங்கள் வந்து கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு அவங்க ஹெல்த்துக்கும் நோ இஸ்யூஸாக இருந்ததனால எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது உங்களோட சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு அண்ட் உங்கள் உங்களோட அப்ரிஷியேஷனை நான் ரேட்டிங்ஸில் காட்டிக்கிறேன் அண்ட் ஹியர்ஸ் யுவர் டிப் இதே மாதிரி எல்லோருக்கும் நீங்கள் செய்யணும் பல பேருக்கு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட உழைப்புக்கு ரொம்ப நன்றி